இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரம்